வணக்கமுங்க இந்த ஸ்விகி ஆர்டர் நான் பண்ணிட்டிருக்கிறேன் சாப்பாடெல்லாங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆர்டர் செய்றதுக்கு எல்லாமே தானாக பணம் செலுத்தும் முறையாக தான் அமைத்து வைத்திருக்கேன் இணையத்தளத்தில் அது வந்து சில பிரச்சனைகளுக்கு எனக்கே ஆட்டோமெட்டிக்கா உள்ள எழுப்புது அதாவது பணம் செலுத்துறது தப்பில்ல நான் டப்புன்னு ஃபுட்டு ஆர்டர் பண் நா பண்ணாத ஃபுட்டுக்கும் கூட யாராச்சும் ஒருத்தங்க ஃபோன் எடுத்து ஆ ஆர்டர் அப்டின்னு அமுத்திட்டாவே ஆட்டோமெட்டிக்கா பணம் எடுத்துக்குது அதனால அந்த தானாகவே செலுத்தும் முறையை வந்து கொஞ்சம் ரத்து செஞ்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு நான் ஆஃபீஸ்ல வேற வேலை செஞ்சிட்டிருக்கேன் என் ஃபோன் பல பேர்த்துக்கு கைகளுக்கு மாறி மாறி தான் வருது இவங்க தான் எடுக்கிறாங்க அப்டிங்கிறதெலாம் என்னால கண்டுபிடிக்க முடியறதில்ல அட்ரஸ்ஸும் ஆட்டோமெட்டிக்கா அப்டேட்ல இருக்கிறனேட்டிக்கி எல்லாரும் வந்து விஸ்க்குனு ஏதாச்சும் பாக்கிறாங்க சரி ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கிறவுங்க ஆர்டரை அமுத்தின ஒடனே அந்த இணை அந்த இணையதளத்து மூலமா ஆர்டரும் அமுத்திடறாங்க அவங்க தெரியாம அமுத்தறாங்களா தெரிஞ்சி அமுத்தறாங்களான்னு நம்ம அதை போய் பின்னாடி பிரச்சனை பண்ண முடியறதில்லங்க என்னால அதனால் அந்த ஒரு தானாகவே பணம் செலுத்தும் முறையை வந்து எப்படி ரத்து செய்யணும் பேமெண்ட் விருப்பங்கள்ல போயி தானாக செலுத்தும் அம்சத்தை எப்படி ரத்து செய்யறது கொஞ்சம் ரத்து செஞ்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஏன்னா வந்து எல்லார்கிட்டேயும் போயி நம்ம இது தான் காரணம் இதை பண்ணாதீங்க நான் இப்படி முறை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது வர சா வர பணமே வந்து எனக்கு குடும்ப சூழ்நிலைல அதுவே அளவா தான் இருக்கு இதுல வந்து அவங்க போய் டப்புன்னு தெரியாம யூஸ் பண்ணும்போது அவங்கிட்ட போய் சண்ட கட்டி அது தேவையில்லாத பிரச்சனைக்கு நானே உள்ளாகிக்கிறேன் ஒரு சின்ன விஷயம் தான் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மன கசப்பு ஆட்டோ என் நிஜமா ஏற்படும்போது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக போய் சண்ட கட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ம மத்த மனிதர் கூட இடையே ஈஸியா வந்துருது அதனால அந்த அமைப்ப வந்து பேமெண்ட் விருப்பங்களுக்கு செஞ்சா அந்த தானாக செலுத்தும் அம்சத்தை எப்படி ரத்து செய்யறது அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அதனால தான் சரி கேட்கலாம் அப்படின்னு கேட்டேனுங்க